ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி ஐந்நூற்றி முப்பத்தெட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு மூணு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி நாலு லட்சத்தி பத்தாயிரத்தி முப் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு